இப்போ விவசாயிகள் பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து விவசாயத்தை மட்டும் இல்லாமல் மேலே அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறாங்கனாக்கா அந்த ஆடு வளர்க்குறது இந்த மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இதுமாதிரி நிறையா தொழில் இன்னும் எக்ஸ்ட்ரா தொழில்கள்லாம் நிறையா இருக்குது இப்போ மாடு வளர்க்குறாங்கனு வச்சுக்கோங்க மாடு மேய்ச்சிட்டு அதை பால் பீச்சி அதை பால் பீச்சுனாங்கனா பால் பீச்சி அதை பாலை சொசைட்டியில ஊத்துகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஊத்துகிறவங்களும் இருக்கிறாங்க வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க வந்து வீட்டில இருக்கிறவங்களும் வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இல்லை இவங்களே கூட பா பாலை தயிராக்கி அதே வெண்ணெய் மோர் மோரை தயிர் எல்லாம் வெண்ணெயில் இருந்து பன்னீர் வரைக்கும் எல்லாமே இதிலே செய்யலாம்னு அதுமாதிரி செய்கிறதும் அப்படியே வச்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் அப்புறம் கோழி வளர்க்குறது பார்த்திங்கனா கோழி பார்த்திங்கனா கோழி வந்து முட்டை போட்டு முட்டை நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுனா நாட்டுக்கோழி முட்டை கடைக்கு அங்கேங்கியும் சேல்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அதேமாதிரி வீட்டில கூட வந்து வாங்கிட்டு போவாங்க வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்குலாம் அவங்களே கூட வச்சு கூட வீட்டில குஞ்சு பொரித்து மறுபடியும் கோழி இது பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆட்டு ஆடும் அதேமாதிரி தான் ஆடு வந்து ஆடு நல்லா மேய்ச்சோங்னாக்கா நல்ல குட்டி போட்டுச்சுன்னாக்கா வச்சு அவங்களே வளர்த்து பெரிய ப பண்ணைமாதிரி வச்சு இது பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லை அதேமாதிரி கேட்குறவங்களுக்கு விற்குறமாரியும் அதேமாதிரி விற்குறவங்களும் இருக்கிறாங்க அதுமாதிரி இதுவும் எந்த தொழில்லாம் பண்ணலாம் அப்பறம் அப்புறம் மாடு பார்த்திங்கனா மாடு சாணத்தை எல்லாம் வச்சு பார்த்திங்கனாக்கா தட்டி எருவுக்கு யூஸ் பண்ணுவாங்க எருவுக்கு தட்டி காய வச்சு எருவாக யூஸ் பண்ணிக்குவாங்க அதை எருவை வச்சி எரிக்கிறது பிடிக்குறது எல்லாமே பற்ற வச்சாக்கா எரி அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க எருவெல்லாம் வச்சு அப்புறம்